எனக்கு என் ஸ்கூல் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும் என் ஸ்கூல் லைஃபில் இருந்த நண்பர்களை ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அவங்க தனித்தனியாக மேரேஜ் ஆகி வெளியே போயிட்டாலும் அவங்க வீட்டுக்கு செல்வது ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னுடைய பசங்கள் என்னுடைய பசங்கள்கிட்ட டைம் ஸ்பென்ட்றது பண் பிடிக்கும் அவங்கக்கூட படம் வரையறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் என் கணவர் வந்து என் சமையல் செய்யும்போது எனக்கு கூட ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கக்கூட அடிக்கடி வெளியே ட்ரைவிங் பண்ணிணா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு